நம்ம வந்து மாட்டில் வந்து ரெண்டு வகையான மாடு இருக்குது ஒன்று வந்து மாடு என்ன ஆகுதுன்னா காட்டெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு ஏ ஏரோட்டுறது ஏரோட்டுறது மாடு வந்து நம்மளுகு கை ரொம்ப பயன்படுது நம்ம வந்து எப்போ நமக்கு வேலை முடியுதோ அந்த வேலையை முடிச்ச உடனையே அந்த மாட நம்ம எடுத்து போயி நம்மளுக்கும் ஓட்டலாம் அடுத்தவங்களுக்கு நம்மளுக்கு சம்பாதிக்கணுன்னா அடுத்தவங்களுக்கும் ஓட்டி விடலாம் அந்த மாதிரி எத்தனையோ பயன்படுத்தலாம் அதில் நம்மளுக்கு பலன் உண்டு இன்னொன்று என்னென்னா பால் கறக்கிறது ஒரு மாடு இருக்குது பாலை வந்து நம்ம கறந்தேனா அநேக பேர் இப்போ மாடு வச்சிருக்காங்க அநேக பேர் வச்சாலும் அது நம்ம நம்ம இஷ்டா சிலர் வந்து வீட்டுக்கு வந்து பால் வாங்கிட்டு போவாங்க சிலர் சொசைட்டிக்கு ஊற்றுவாங்க ஒரு சிலர் வந்து நம்ம நம்ம என்ன செய்கிறோன்னா லைன் லைனாக ஊற்றிட்டு வரோம் ஒவ்வொரு தெருவுக்கு நம்ம பால் ஊத்திட்டு வரோம் நம்ம நம்மது நம்மளுடைய தெறம எ எப்டி நம்ம சம்பாதிக்கணுமோ அப்படி நம்ம சம் சம்பாதிக்கிலாம் அது நம்மகிட்ட திறம இருக்குது அந்த மாதிரி அந்த ரெண்டு மாட்லேயும் வந்து இந்த மாரி ஐட்டம் இருக்குது அப்பறம் மூணாவது என்னென்னா கோழி இருக்குதுன்னா அந்த கோழி வந்து பண்ணையாக பண்ணையாக பண்ணிக்கலாம் கோழி பண்ணையாக பண்ணிக்கலாம் மொத்த வியாபாரத்துக்கு வியாபாரகாருக்கு விற்கலாம் நம்ம யூஸுக்கு நம்ம பயன்படுத்தி இறைச்சியை சாப்புடலாம் நம்ம குடும்பத்தில் நம்ம சாப்ட்டுக்கலாம் இல்ல நிறையா நம்மளுக்கு நிறையா கோழி பயன்படுத்த நம்ம வெளியில் மொத்தமாக கொடுக்கணுன்னாலும் மொத்த அமௌண்ட்டுக்கு கொடுத்தாலும் நம்மளுக்கு லாபம் உண்டு அதுலேயும் நம்ம பிழைக்கலாம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலானாலும் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கே வந்து கேட்டு வாங்கிட்டு போவாங்க அப்படியும் பண்ணிக்கலாம் அது நம்ம இஷ்டந்தான் அதுலேயும் நம்ம வந்து டெவலப் ஆக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இன்னொன்னு என்னென்னா இந்த ஆடுகள் இருக்குதுங்கள ஆடு வந்து எப்படின்னா நம்ம நாலு அப்படி வாங்குவோம் ரெண்டு மூணு நாலு இப்படி வாங்குவோம் நம்ம நம்ம இஷ்டம் நம்மளுக்கு எத்தனை நம்மளுக்கு முயற்சி இருக்குதோ அத்தனை நம்ம வாங்குவோம் வாங்கி என்ன செய்கிறோன்னா நம்ம வந்து பண்ணையாக பண்ணி விற்கிலாம் இல்ல கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லை மொத்தமும் வச்சி நம்மளுக்கு இது இத வந்து நம்ம நம்ம டெவலப் ஆகலான்னு சொல்லி நமக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வச்சிலாம் நம்மளுக்கு லாபமும் இருக்குது ஆட்டிலையே நம்ளுக்கு அதே மாதிரிதான் லாபம் இருக்குது வெளிலேயும் விற்கிலாம் நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடுக்கலாம் இறைச்சியா மொத்த பண்ணை கொடுத்தாலும் அது அதிகமாக காசு வரும் அந்த மாதிரி அந்த நம்ம வெவ விவசாயத்துல இருக்குது கடைசியில் இது வந்து என்னென்னா மொத்த கடை அது வந்து இந்த கடையில் எப்படி வியாபாரம் ஆகுதுன்னு நீங்கள் கே நம்ம கேட்டோம்னா ஒரு ஊரில் வந்து ஒரு மீன் கடை ஒரு கோழி கடை ஒரு ஆடு கடை அப்படிலாம் இருக்குது ஆனால் வியாபாரம் நல்லா ஆகுது ஏன்னா ஒவ்வொரு கடை கொஞ்சம் தள்ளி தள்ளி தள்ளி தான் வச்சிருக்காங்க அது அந்த கிராமத்தில் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவங்க இஷ்டம் அதை வாங்குகிறாங்க நம்மகிட்ட திறம இருக்குது மக்கள் கூட எப்படி பேசுறோமோ அந்த அளவு நம்மளுக்கு திறம இருக்குது நம்ம அந்த அளவுக்கு நம்ம வியாபாரம் போகுது அது நம்மகிட்டதான் அந்த திறமைய காமிக்கணும் அந்த திறமைல்லாம் நம்மகிட்டதான் இருக்குது